சினிம் சினிமா நட்சத்திரங்கள்ல வந்து எனக்கு வந்து நயன்தாரா ரொம்ப பிடிக்கும் அவங்களை பாத்தோன்ன எனக்கு ரொம்ப நா சந்தோசப்படுவேன் அவங்க எப்படி இப்படி எல்லா படத்திலையும் நல்லா நடிக்கிறாங்கன்னும் நா கேட்பேன் அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்து நா எல்லாத்துக்கிட்டையும் எங்க எங்க நாங்கள் கிராமங்கிறதனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கள் ஊர்ல இருக்கிறவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் காட்டுவேன்